மூட்டு வலியை பொறுத்த வரைக்கும் எங்கள் கிராமத்தில் நாட்டு வைத்தியம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்கள் பாஷையில வந்து சொல்லுவாங்க செதரக்கள்ளி இந்த எருக்கஞ்செடின்னு சொல்லுவாங்க அதனுடைய அடி வேரில் இருக்கிற பாலை எடுத்து இந்த முழங்கால் முட்டி வலி எங்கே வலியாவுதோ அங்கே தடவிவிட்டு அதே இடத்துல இருக்கிற மண்ணு எடுத்து கொஞ்சம் லைட்டாக ஜலிச்சு அந்த பால் மேலே போட்டுட்டோம்னா முட்டி வலி குணமாயிடும் இப்போ இருக்கிற ஜென்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா இந்த மூ பங்கஜ கஸ்தூரி இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் நம்ம கிராமத்தில் எடுபடாதுங்க இதை செஞ்சோமுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த முட்டு வலி குணமாயிடுதுங்க நல்லா நடக்குறாங்க எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்கிறது இல்லை நாட்டு மருந்து எப்போவுமே நாட்டு மருந்து தான் இந்த இங்கிலீஷ் மருந்து வந்த பின்னாடி எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க நாங்கள் இந்த நாட்டு மருந்த நம்பி தான் இருக்கிறோம் முட்டு வலி அந்த பாலு வச்சோம்னா முற்றிலும் குணம் அடைஞ்சிருது எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்கிறது இல்லை